ஹலோ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்க மேம் சொல்லுங்க ஆமாங்க மேம் அஸ்வினோட மதர் தான் சொல்லுங்க ஆ பேசலாங் மேம் சொல்லுங்க என்ன ஆச்சுங்க ஓகே எவ்வளோ நாளாக மேம் இப்படி இருக்குது ஓகே ஓகே இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க மேம் நான் ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஓகே ஓகே ஆமாங்க மேம் ஆக்சுவலி கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் டைம் மார்க் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஓகே எனக்கு தெரியாதுங்க மேம் டைரி ஆக்சுவலி செக் பண்ணலை கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஸோ ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போகிறதுனால செக் பண்ண முடியலைங் மேம் ஓ ஓகே ஓகேங்க ஓகே இது எல்லா ஸ்டாண்டர்டுக்குங்களாங்க மேம் இல்லை இவங்களுக்கு மட்டும் இவு இவங்களுக்கு அஸ்வினுக்கு மட்டும் அந்த மாதிரி ஓகேங்க மேம் கண்டிப்பாக நான் அனுப்புகிறேங் மேம் ஓகே ஓகே எல்லா சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணிவிடுவீங்களா ஓகே ஓகேங்க மேம் பரவாயில்லைங்க மேம் நல்ல இனிசியேட்டிவ்ங்க மேம் ஓகேங்க மேம் ஷோர் நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறங் மேம் அவனை ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேங் மேம் ஓகேங்க மேம் தேங்க்யூ ஓகே ஓகே ஷோர் மேம் தேங்க்யூ தேங்க்யூங்க மேம்